கு வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் யா சொல்லு சொல்கிறேன் என்ன என்ன ப்ராப்ளம் உன்னோடய நேம் என்ன

ஆ ஓ ஓகே ஓகே நான் பார்க்குறேன் நீங்கள் முன்னாடி உங்க அட்வைசரு ஹெச்ஓடி அவங்கக்கிட்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுனீங்களா எதுவும் அவர் ஆக்ஷன் எடுக்கலைங்களா ஏன் நான் இமீடியட்லி டேக் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் நான் பட் கொஞ்சம் வெளியில் இருந்தேன் அதனால் எனக்கு எனக்குத் தெரியாமல் போயிருக்கு இதுக்கப்புறம் இது இதுமாரி நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் கவலைப்படாத நான் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க சொல்லிச் சொல்கிறேன் இதுக்கப்பறம் எந்த பிரச்சின வரா இனிமேல் எந்தப் பிரச்சினையும் வராது இதுக்கப்ப எந்தப் பிரச்சினை இருந்தாலும் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்க கேட்கலன்னா ரிட்டன் எனக்கு போல் நீங்கள் வந்து எங்கள் எங்கிட்டையே பேசலாம் எந்தப் பிரச்சினயும் இல்லை ஓகேங்களா ஆ ஓகே தேங்க்யூடா நீ எது இருந்தாலும் நம்மக்கிட்டையே இன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்களா எந்தப் பிரச்சினையா இருந்தாலும் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே நோ ப்ராப்ளம் நான் இது நான் உங்களுடைய ப்ராப்ளத்தை நான் ரெக்ட்டிஃபை பண்ணுறேன் இதுக்கப்புறம் எந்தப் பிரச்சினையும் வராது ஓகே சாரி ஆ தேங்க்யூடா